ஹலோ ஆமாம் புஷ்பா பேக்கரி தான் சொல்லுங்கள் வணக்கம் எங்கேயிருந்து பேசுகிறீங்க உங்கள் ஸ்கூல் நேம் என்ன மேடம் ஓ அப்படியா ஓகே ஓகே அந்த நல்லா தெரியும் அந்த ஸ்கூல் எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் ஓ ஓ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் இங்கேயிருந்து தான் எப்போதும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவாங்க ஓகே சொல்லுங்கள் ஓகே எங்கள் பேக்கரிலேயா எங்கள் பேக்கரியில் வந்து லட்டு இருக்குது பாதுஷா இருக்குது கேக் இருக்குது அந்த நீங்கள் கேக்கிற இதுக்குள்ளே நல்லா தரமானதாக இருக்குது மேடம் என்ன ஸ்வீட் உங்களுக்கு வேணுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக எப்படி பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஆ கண்டிப்பாக மேடம் ஆ கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா தரமாக நாங்கள் இது பண்ணி உங்களுக்காக இது பண்ணி சில்ரன்ட்ஸுக்காக நாங்கள் ஸ்பெஷலாகவே பண்ணி கொடுத்துட்றோம் ம் சொல்லுங்கள் மேம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் அது ஓகே அது கூட பண்ணாமல் எப்படி கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள் எத்தனை இரநூத்தம்பது பீஸ் போதுமா இல்லை ஒரு பத்து பதினைஞ்சி பீஸ் அதிகமாக வைக்கலாமா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே ஓ அப்படியா நீங்கள் வந்து யாரும் வாங்கிட்டு போக முடியாதா ஓகே ஓகே சரி அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இங்கேயிருந்து யாராவது அனுப்பி நாங்கள் உங்களுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்து அனுப்பிடுறோம் மேடம் ஆ ரேட் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் மேடம் உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி நாங்கள் கரெக்டாக ரேட்டு இது பண்ணிக்கலாம் மேடம் தேங்க்யூ நாங்கள் நீங்கள் என்னைக்கு வந்து உங்களுக்கு வேணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக காலையில் வந்துடும் தேங்க்யூ